ஹலோ மேம் ஆ ஆ குட் மார்னிங் மேம் நான் சரணுடய பேரண்ட் பேசுகிறேன் ஆ அவனுடைய ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு என்னால் வர முடியல மேம் அவனோடய ரிப்போர்ட் கிடைக்குமா ஆ ஓகே மேம் அவனோடய ஹெல்த்து ம்

ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ இப்போ எக்ஸாம் முன்னாடி கொஞ்சம் ஹெல்த்து இஸ்யூ தான் மேம் அதனால் தான் அவனால் எக்ஸாம் ஒழுங்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டுலேருந்து ஒழுங்காக பண்ணுறோம் மேம் ஆ ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் அவனுக்கு கொஞ்சம் மேக்ஸ்லாம் வரமாட்டுதுன்னு சொல்கிறான் மேம் நான் வந்து ஸ்கூலில் போய் மிஸ்ஸுக்கிட்டே டவுட் கேள் அப்போ தான் வந்து உனக்கு புரியும் அப்படீன்னு சொல்லி அனுப்பினேன் ஆனால் கொஞ்சம் அவன் பயப்பட்றான் கேக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் என்னென்னு கேட்டுக்கங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் என்னதுன்னா டியூஷனை விட கொஞ்சம் மிஸ்ஸு வந்து சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீ மிஸ்ஸுட்ட டவுட் கேள்டா அப்போ தான் கொஞ்சம் கம்யூனிகேஷன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பயப்படுறான் கேக்கிறதுக்கே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பாத்துக்கங்க மேம் ஆ ஓகே மேம் தமிழில் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பண்ணுறான் மற்றபடி ரீட் பண்ணுறதுலாம் கரெக்டாக பண்ணுறான் ஆஆ ஆ ஆமாம் மேம் ஆமாம் மேம் ம் ஆ சரிங்க மேம் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ ரிப்போட் எப்போது மேம் வந்து வாங்கிக்கிறது ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்